நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து எனக்கு மேக்ஸ்தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படினா நான் டென்த்ல வந்துட்டு நைன்த்ல வந்து மேக்ஸ் டாப்ரு டென்த்ல படிக்கும்போது வந்து நிறையா ப்ராப்லம்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கம்போது மேக்ஸ் மிஸ் வந்து ஒரே ஒரு மேக்ஸ் ஒரேயொரு கணக்கு மட்டுந்தான் வந்து சொல்லி தருவாங்கள் மற்ற எல்லா கணக்குமே வந்துட்டு நீங்கள் ஹோமொர்க்காக போட்டு வாங்கனு சொல்லுவாங்கள் ஆனால் வந்துட்டு அது வந்து ஒவ்வொரு வேரியேஷன் வந்து வேற வேறயாக இருக்கும் ஆனால் யாருக்மே அது வந்து போட தெரியாது ஆனால் நான் மட்டும் ஹோமர்க் முடிச்சிட்டு வருவேன் அதனால் எனக்கு மேக்ஸ் வந்துட்டு அதில் வந்து எல்லாரும் பாராட்டுவாங்கள் அதனால் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்சி ஆர்வத்தை தூண்டினகாட்டிக்கி நான் மேக்ஸ் வந்து விரும்பி படிப்பேன்